நாங்கள் வந்து இப்போது ரீசண்டா ஒரு டேபிள் ஃபேன் வாங்குனோம் அது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ஓடுது அதில் வந்து மொத்தமா அஞ்சு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க அந்த அஞ்சில் வச்சால் ஒரே மாதிரி தான் ஓடுது டேபிள் ஃபேன்னா எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி காற்று வீசணும் ஆனால் இது வந்து ஒரே பக்கத்தில் நின்றுக்குது சவுண்டும் ரொம்ப ஓவராக இருக்குது எங்கள் பக்கத்தில் இருக்குற பக்கத்தில் இருக்குறவங்க வந்து அதே ஃபேன் தான் வாங்கி இருக்காங்க அதுவும் ரேட் கம்மியாக வாங்கிருக்காங்க அவங்களோடுது வந்து சூப்பராக இருக்குது இது வந்து அந்த அளவுக்கு சரியாக ஓட மாட்டுது காற்றும் சரியாக வரல